எங்கள் தாத்தா வந்து காமராஜரை பற்றி சொன்னார் காமராஜரை பற்றி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இலவச திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்காத மாணவர்கள் எல்லாருமே படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு போட்டு கல்வியை கொடுக்கணும்னு எங்கள் தாத்தா சொன்னார் அவர் தான் யாருன்னு கேட்டால் காமராஜருனு சொன்னார் காமராஜர் என்ன இந்த மாதிரி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் இவர் தான் சத்துணவு திட்டத்தையே பள்ளிக்கூடத்தையே ஒரு எல்லா ஊர்லேயும் கல்வி கொண்டு வந்துடணும்ன்ற நல்ல திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தாருனு எங்கள் தாத்தா சொன்னார் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டதுக்கு காந்தி அடிகள்ன்னு சொன்னார் அகிம்சை வழியிலேயே போராடி வாங்கி தந்தவர் காந்தி அடிகள்ன்னு சொன்னார் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பற்றி சொன்னார் சத்துணவு திட்டம் போன்ற எத்தனையோ திட்டங்களை எம்ஜியாரும் கொண்டு வந்ததை சொன்னார் அப்புறமேட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ் போர் வீரர்களை படை எடுத்தார் போர் வீரர்களை படை எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைகாரனாண்ட போராடியவர் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் இவங்க கிட்டே எல்லாம் போராடி அவங்கள்ட்டே வெள்ளக்காரங்கிட்ட போராடி நாட்டுக்காக சுதந்திரம் பெற்று கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார்